ஹலோ ஹலோ ஆ நியூஸ் பேப்பர்

ஹலோ சொல்லுங்கள் தினத்தந்தி இது வச்சிருக்கீங்களா சரி தினத்தந்தி கொடுத்துருங்க சார் அதே எக்ஸ்ட்ரா வேற எதுவும் நியூஸ் பேப்பர் வச்சிருக்கீங்களா சரி தினகரன் தினகரன் கொடுத்துருங்க சார் தினகரன் வேணும் அதே இது எங்கள் பக்கத்து வீட்டில இருக்கிறவங்களுக்கு நியூஸ் பேப்பர் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணி போட்டிருங்க எங்களுக்கு

ஆ ஓகே என்ன சார் வேற எதுவும் வேற எது வேற எது வேணா நியூஸ் பேப்பர்ல வந்து தினத்தந்தி வந்து ஒரு நாலு பேப்பர் கொடுத்துருங்க எக்ஸ்ட்ராவா நான் நியூஸ் பேப்பர் கேட்டிருந்தேன் தினமலர் தினகரன் கேட்டிருந்தேன் அதுவும் கொடுத்துருங்க

வேற இது தவிர்த்து வேற எதுவும் வச்சிருக்கீங்களா ஆன்மீகம் இதுமாதிரி இங்கே இருக்கா ஆ சரி ஆனந்த விகடன்றது நல்லாருக்கும் ஸ்டோரிலாம் அதில் நல்லா போட்டிருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அதே மானிக்கி எனக்கு இது பேப்பர்லையே வந்து தினத்தந்திதான் ரொம்ப பிடிக்கும் தினத்தந்தியில வந்து அப்பப்பையும் அப்டேட் பண்ணி எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பாங்க

வேற வேற பேப்பரு எதுவும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரமா அனுப்பி இங்கிலிஷ்லையா ஆமாம் இங்கிலிஷ்லயும் பேப்பர் வேணும் எங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஆ ஹிந்து ஹிந்து ஆ அந்த பேப்பர் நாங்கள் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இப்போதான் நாங்கள் ரீசெண்ட்டாக வந்து நாங்கள் தினத்தந்தி தினமலர் தினகரன்ல வந்து இது இது அதிகமாக நாங்கள் படிச்சிருக்கோம் ஹிந்து வந்து இனிமேல்தான் நான் வாங்கணுன்ட்ருந்தேன் நீங்கள் இதை சொல்லிட்டீங்கள்

சரி சார் எங்களுக்கு அந்தந்த பேப்பரை வந்து அப்பப்போ எங்களுக்கு அப்டேட் பண்ணி எங்கள் வீட்டில வந்து கொடுத்துருங்க ஆ ஒரு நாள் ரெண்டு நாள் போல் ஆ ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வந்து பேப்பர் வந்து போடலன்னு சொல்லிட்ருந்தாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கள் நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறது எங்களுக்கு அந்த பேப்பர் வந்து வந்துடணும் எங்கள் வீட்டுக்கு ம் ஆ நான் கேட்டது எக்ஸ்ட்ரா வந்து தினகரன் கேட்டிருந்தேன் ஒரு ஃபை பேப்பர் கொடுத்துருங்க அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள் கேட்டிருந்தாங்க அவங்க அதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ராவே கொண்டு வந்துடுங்க சரி அது என்னன்னு பேசிட்டு இது பண்ணிடலாம் அவங்க நீங்கள் கொண்டு வந்த பேப்பரு எல்லாமே கரெக்டாக அப்பப்போ அப்டேட் பண்ணுற பேப்பர் நல்லாருந்துச்சு தினத்தந்தி நான் படிச்ச வரைக்கும் தினத்தந்தி தினமலர் வந்து கரெக்டாக எங்களுக்கு பேப்பர்ல வந்து வாசிக்கறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு ஆனந்தவிகடன் அந்த இதெலாம் எங்களுக்கு கொண்டு வந்துடுங்க

ஆ சரி ஓகே சார் தேங்க்யூ